ஆ ஹலோ ஆ ஹலோ சொல்லுங்கள் சார் குட் ஈவினிங் சார் நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறோம்னா எங்கள் பொண்ணு வந்து இப்போ எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டாங்க சார் டென்த்து முடிச்சுட்டாங்க இப்போ டுவெல்த்து வந்து உங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் சார் என்கொயரிக்காக நான் கால் பண்ணுணேன் ஆ ஓகே சார் அதனால் என்கொயரிக்காக தான் கால் பண்ணுணேன் ஓகே தேங்க் யூ சார் நாங்கள் டுமாரோ வந்து நாளைக்கு வந்து நாங்கள் உங்களை பார்க்குறோம் சார் ஓகே ஓகே மேம் ஓகே தேங்க் யூ சார்